இந்த பைக்கிங் வந்து இப்போ இப்போ இருக்கற காலகட்டத்தில் பைக்கில்லைனா எந்த ஒரு வேலையும் நம்மளால் செய்ய முடியாது இதுக்கும் தள்ளப்பட்டிருக்கோம் பைக்கிங் என்பது நல்ல ஒரு யூஸுதான் ஒரு எமர்ஜென்சிக்கு இப்போ பஸ்ஸுக்காக ஆட்டோக்குனு நம்ம வெயிட் பண்ண தேவேல டக்குனு நம்ம பைக் எடுத்துகிட்டு வேறு வேலை ப போன அந்த வேலையை முடிச்சு செஞ்சு முடிக்கலாம் ஸோ நம்ப எந்த ஒரு இப்போ எந்த ஒரு ஒர்க்கு ஜாயின் பண்ணாலுமே நமக்கு பைக் இல்லாமல் நம்ம எதுவுமே பண்ண முடியாது பண்ண முடியாது நம்மால் பைக் இருந்தால்தான் நமக்கு வேலை கூட கிடைக்கும் அது போல இதெலாம் நம்ப காலகட்டத்தில் இருக்கிறோம் ஸோ பைக்குன்றது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்தான் அதனால நம்ப எவ்வளோ விஷயத்தை நம்ம அச்சீவ் பண்ண முடியுது நம்ம பைக்னால் இருந்தால் நம்ம நம்ப நம்ம செய்ய வேண்டிய வேலைய அந்த அந்த அந்த காலத்தில் அந்த நேரத்தில் செஞ்சு முடிக்கிற அளவுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் அது பைக்கு அதுவும் இல்லாமல் எமர்ஜென்சிக்கி ரொம்ப யூஸ்ஸாகவும் இருக்கும் இப்ப இந்தியாவில் பார்த்தனா கலாச்சார நிலப்பரப்பு பற்றி எனக்கு வந்து எங்கள் டீச்சர்ஸு அது போல சொல்லி தெரிஞ்சு இருக்கேன் அதில்தான் புக்ஸு நிறைய இருக்குது புக்ஸை பார்த்து தெரிஞ்சுருக்கேன் ஹிஸ்டோரிக்கல் புக்கு அது போல நிறைய புக் புக்கை பார்த்துதான் நிறைய தெரிஞ்சுருக்கேன் அதே போல புக்கை பார்த்தாவே மோஸ்ட்லீ தெரிஞ்சுக்கிலாம் புக் புக்ஸை நிறைய படிக்கும்போதே அந்த அந்த கலாச்சாரம் நிலப்பரப்பு அது போல நிறைய விஷயம் கற்றுக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் அதும் இல்லாமல் நம்பளோடய முன்னோர்கள் பெரியவர்கள் நமக்கு முன்னாடி இருக்கறவங்க அவங்க சொல்லியும் அவங்கள்ட்ட கேட்டும் தெரிஞ்சுக்கிலாம் மோஸ்ட்லீ ஆனால் புக்கை படித்தாவே ஓகே தான்